மக்கள் வந்து எம்ஆர்ப்பு கம்பெனி வேலைக்கு ஆரமிச்சிட்டாங்க பிடிச்சவங்க எம்ஆர்ப்புக்கு போகிறாங்க பால்பண்ணைக்கு போகிறாங்க இது மாரி இங்கே தனலெட்சுமிக்கு இதை பிடிச்சவங்க அவங்கப் பாட்னு கிளம்பி அவங்க பாட்னு வேலை செய்கிறாங்க அங்கே வேலை போயிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க எம்ஆர்ப்புக்கு போகிறாங்க கம்பெனிக்கும் போகிறாங்க அந்த மாதிரி மக்கள் அவங்க அவங்களுக்கு கவுர்மெண்ட் வேலையும் எதோ விருப்பம் உள்ளவங்க அவங்கவங்களுக்கு அமைப்பு கிடைக்கிறவங்க போகிறாங்க கிடைக்காதவங்க இந்த மாதிரி எம்ஆர்ப்பு பால்பண்ணை இந்த மாதிரி வேலைக்கு போகிறாங்க ஆண்களும் போகிறாங்க பெண்களும் போகிறாங்க ரெண்டு பேரும் நூறு நாளு வேலைக்கின்னா ஆண்கள் பெண்கள்னு எல்லாம் கலந்து நூறுநாள் வேலைக்கும் போகிறாங்க இத்தனை நாள் போயிக்கிட்டு இருந்தாங்க போ வேலை இன்னும் வேலைக்கட்டு வரக்காணும் என்ன பண்ணுறாங்களோ தெரியலை அரசாங்கத்தில் அதில் மக்கள்லெல்லாம் குந்திருக்கிறாங்க வீட்டில் அந்த மாரி அது பிடித்த வேலையே அது அது ஆண்கள் சக்கரை பாலுக்கும் ஆண்கள் பெண்கள் போகிறாங்க கம்ப்யூட்டர் வேலைக்கும் போகிறாங்க எதுவும் வேலை அது அது வாழ்க்கை எப்படி வேகமாக ஓடுது அந்தமாதிரி வருமானம் கிடையாது எதோ கம்மி வருமானத்தில் எதோ பொழப்பு பிள்ளைங்களுக்கு ஒசரம் அது அது போயிக்கிட்டு வந்துக்கிட்டு இன்றைக்கி பொழப்பு போகணுமே என்ன பண்ணுறது வீட்டுல இருந்துக்கிட்டு நம்ம பிள்ளைங்கள பார்க்கணுமே படிக்க வைக்கணுமே சில பிள்ளைங்க வசதியாக இருக்கிறவங்க கவுர்மெண்ட்டு பள்ளிக்கூடத்துக்கு இது தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க வசதி இல்லாத பிள்ளைங்க கெவுர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க வசதி உள்ள பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு கூட போகிறாங்க வசதி இல்லாத பிள்ளைங்க தமிழ் மீடியத்துக்கு போயிக்கிட்டு அப்படி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க நாட்டில் கஷ்டப்பட்றவங்களும் இருக்கிறாங்க ஏழை பாலையும் இருக்குது வசதிக்காரவங்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஏதோ பார்த்து எல்லாம் செய்கிறாங்க